எனக்கு பிடித்த உணவுன்னு பாத்திங்கனா ஒன்று பிரியாணி இன்னொன்னு புரோட்டா பிரியாணி பாத்துட்டிங்கனா சேலத்தில் இருக்கிற ட்ரிபிள் ஆர் பிரியாணிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ரொம்ப பெரிய கடை அது அங்கே வந்துவிட்டு பிரியாணி சாப்ட்டிங்கனா நல்லா இருக்கும் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கேட்டிங்கனாலும் போடுவாங்க காசும் கம்மி தான் அதே மாதிரி குவான்டிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் குவான்டிட்டி அதிகமாகவும் தருவாங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணில பாத்திங்கனா பீஸ் வந்துவிட்டு நல்லா வெந்திருக்கும் அதில் அது எதுவுமே வேகலை அந்த மாதிரி எந்த குறையுமே யாருமே சொன்னதே இல்லை அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இன்னொன்னு பாத்திங்கனா புரோட்டா புரோட்டா வந்துவிட்டு பார்த்திங்கனா பக்கத்து கடை தான் அது வந்துவிட்டு ரகுமான் புரோட்டாஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் சாப்ட்டிங்கனா புரோட்டஸ் வந்து நல்லா இருக்கும் நல்லா பெரிய பெரிய புரோட்டாவாக தருவாங்க சால்னா ஊற்றி சாப்ட்டிங்கனா நல்லா இருக்கும் புரோட்டஸ் வந்துவிட்டு நல்லா வெந்திருக்கும் நல்லா இருக்கும் புரோட்டாஸ் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ரேட்டு வந்து கம்மி தான்